நான் டிவியில வந்து அதிகமாக இப்போது அந்த நிறைய ஷோவெலாம் வரும் அதில் எனக்கு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் டிவியில நீயா நானா ரொம்ப பிடிக்கும் அது கோபிநாத் வந்து ஹொஸ்ட் பண்ணுவார் அவர் கோபிநாத் அவருக்கு மக்கள் முன்னிலையில நல்ல பேர் இருக்குது அவர் நல்ல நியாயமாக சி சில கருத்துக்கள்லாம் முன் வைப்பார் ரெண்டு பக்கமும் வேற வேற கருத்து வேறுபாடு இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் விவாதித்து அத ஃபைனலாக வந்து எது மக்களுக்கு தே தேவையானது அப்படின்றத அது தீர்மானித்து சொல்லுவாங்கள் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்புறம் டிவியில நியூஸ்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்ளும் வருவாங்கள் அவுங்கவுங்கள் அரசியல் அவங்கவுங்கள் கருத்துக்களை கொடுத்து அதை பற்றி விவாதிப்பாங்கள் கொஞ்சம் கார சாரமாகவும் இருக்கும் ஆக்ரோஷமாகவும் இருக்கும் அதை நம்ம பார்க்கும்போது நாமும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு அரசியல் உள்ள ஒரு அரசியல்வாதி அவர் கட்சி சார்ந்த ஒரு சில திட்டங்களை அறிவிக்கிறாங்கள் அப்படின்னா அதை மக்கள் எப்படி எதிர் பார்க்குறாங்க அதை எதிர் கட்சியாக இருக்கிறவங்க எப்படி எதிர் பார்க்குறாங்க ஆளுங்கட்சி எந்த என்ன நிலை என்ன நிலைபாட்டில அதை செஞ்சி இருக்காங்கள் இந்தமாதிரி நிறைய விவாதங்கள்ல பேசுவாங்கள் நிறைய கட்சிக்காரங்கள் அப்புறம் பத்திரிக்கையாளர்கள் இவங்கள்லாம் பேசுவாங்கள் ஒவ்வொரு கருத்து அவங்கவுங்க கருத்தை பேசுவாங்கள் அவங்கவுங்க கருத்தை பேசும்போது அந்த திட்டம் நியாயமாக சரியாக அப்படின்னு அவங்க அங்கே தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாலயே நம்ம மனதுக்குள்ள ஒரு எண்ணோட்டம் ஓடும் ஓ அதனால்தான் இந்த ஆளுங்கட்சி இதை பண்ணியிருக்காங்க அதுக்காகதான் இவங்க எதிர்க்கிறாங்க அதை பத்திரிக்கையாளர் எப்படி பார்க்கறாங்க சாமானியன்கள் எப்படி பார்க்கறாங்க அந்த ஒரு பார்வை நமக்கு வரும் நம்ம பார்க்கறனாலதான் அது விவாதிக்கும்போது அந்த பார்வை நமக்கும் வரும் அது பார்க்க பார்க்க அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தனிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை கூட உட்கார வச்சு அந்த முதல்வன் படத்தில் வர்றமாரி கூட உட்கார வச்சு எனக்குள்ள ஒரு கேள்வி வரும் உட்கார வச்சு நம்ம கேட்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளோ சொத்து வச்சிருந்தீங்க இப்போ எவ்வளோ சொத்து வச்சிருக்கீங்க எப்படி ச சம்பாதிச்சிங்க எதன் மூலமாக சம்பாதிச்சிங்க இந்தமாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம் அவங்களோடைய சொத்து விவரத்தை பற்றிய கேள்வி கேட்கலாம் அது நல்லா இருக்கும் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா தந்தி டிவியில வந்து ஒரு ரங்க ராஜ் பாண்டி அவர்கள் வந்து நல்லா பேசுவாங்கள் அப்புறம் முக்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு கேட்பாரு மனசில் இல்லாமல் டப்பு டப்புன்னு கேட்பாரு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்தமாதிரி நல்லா ஆரோக்கியமான விவாதம் இருந்ததுன்னா மக்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு விஷயம் நடக்கும்